இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கனா ரோடு போடுகிறோம் அப்படின்னு சொல்கிற பேரில் வந்து இப்போ ரோடை தோண்டி விட்டுட்டாங்க அந்த தோண்டி விட்டதுனால் என்னது அது ஒரு நல்ல இதுதான் நல்லதுதான் இருந்தாலும் அந்த ரோடு போடுகிறது வந்து சீக்கிரமாக போடணும் அது தோண்டி வச்சுருக்கறதுனால என்னாகுதுன்னால் பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது அதில் போகிற கொழந்தைங்க அந்த ரோட்டு வழியா போகிற கொழந்தைக வயதானவங்க கர்ப்பிணி பெண்கள் அவங்கெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் அந்த வேலையை தொடங்கிட்டாங்கனால் அதை சீக்கிரமாக முடித்து கொடுத்துட்டாங்கனா ரொம்ப நல்லது அப்புறம் இன்னொன்று என்னென்னா அந்த ரோடு போடுகிறோம் அப்படிங்கிற அந்த இதில் வந்து அளந்து எடுத்து இப்போ வீடுகளெல்லாம் வந்து பாதி கொஞ்சம் முன்னால் இருக்கிறது இதெலாம் வந்து தட்டிவிட்டு போய்விடுறாங்க அதுக்கான மானியம் கொடுக்குறாங்க இருந்தாலும் அந்த தட்டிவிட்டு போகிறதுனால அது நஷ்டஈடு நஷ்டமா தானே இருக்குது நம்மளுக்கு திருப்ப அதை கட்டணுமா என்னங்கிறது அது கொஞ்சம் யோசனை இல்லாமையே இருக்குது அதனால வந்து அந்த ரோடு போடுகிற வேலை நல்லதாக இருந்தாலும் இந்தமாதிரி ஒரு பாதிப்புகளும் இருக்குது